ஐஐடி ஐஐசி ஐஐஎம்கள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய படிக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் சப்ஜெக்ட்டு பாடம் பாடம் வகையில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இது டஃபாக இருக்குது சிலதுங்கயெல்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது அதை படிச்சுட்டு இது பண்றதாலேயே இப்போ பாதி பசங்கள் கொஞ்சம் ரொம்ப மன அழுத்தத்தில் போயிடுறானுங்க அதால் ஈஸியான கொஞ்சம் புரிகிற மாதிரி சப்ஜெக்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்துருச்சுன்னா நல்லா இது பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ அந்தமாதிரி இல்லையே ஒவ்வொன்றும் டஃப்பு இப்போ இருக்கிற இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து நல்லா இது போனால் தான் நல்ல வேலை கிடைக்கிது இல்லைன்னா ரொம்ப இதாக இருக்குது ஒவ்வொரு இதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்குது புரிகிறதுக்கு அந்த சப்ஜெக்ட்டு தீஸீஸு சப்மிட் பண்ணுறது இது நிறையா இது இருக்கு இந்த ஐஐசி ஐஏஎம் எல்லாம் அடேங்கப்பா சொல்லவே வேண்டாம் பேர் கேக்கிறதுக்கே ஒரு இதாக இருக்குது இதிலலாம் எப்போ படித்து இதிலலாம் படிச்சுட்டு எல்லாம் போகிறதுக்குள்ளாற இதாயிடுது அதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க அந்த தீஸீ சப்மிட் பண்ண சொல்கிறாங்க இதில் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் டஃபாக இருக்குது சப்ஜெக்ட்ஸ்ஸெல்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம படிச்சுட்டு நல்லா நம்ம லைஃபே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்தமாதிரியெல்லாம் இதில் இல்லை நம்மளா படிக்க சொல்லிடுறாங்க இப்போ அதால் இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம பெரிய நிறுவனங்களில்லெல்லாம் படிச்சுட்டு நம்ம வெளியில் வர்றதுக்குள்ளாற போதும் பாடாக ஆயிடுது இதில் எப்போ எத்தனை வருஷம் முடியுறது எப்போ நம்ம் இது பண்றதுன்னே தெரியல இந்த ஐஐடியில் இது மற்ற டிபார்ட்மெண்ட்டுன்னா நாலு வருஷம் மூணு வர்ஷன்னுலாம் சில மாதிரி இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட போகுது அதில் வந்து சப்ஜெக்ட்ஸ்ஸெல்லாம் நம்ம புரியுறதுக்கு இது அட்டன் பண்ணுறது எல்லா தீஸீ பண்ணுறதுக்கே இதாக முழுசாக போயிடுது இப்போ இருக்கிற வேலையெல்லாம் எங்கேயும் கிடைக்கிறதில்ல பாவம் இன்டெர்ன்ஷிப் போய்ட்டு பசங்கள் எல்லாம் கொஞ்சம் அது பண்ணிக்கிட்டு அங்கே வேலை இல்லாமல் திண்டாடிட்ருக்கிறாங்க இந்த இந்த இதில் வந்து ஹை டஃபான கொஸ்டீன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அது நம்ம நம்ம ஒன்று படிச்சுட்டு போவோம் அங்கே ஒரு டஃபான கொஸ்டீன் சிலபஸ்லேயே வந்திருக்காது அந்தமாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு ரொம்ப இதாயிடுது அது கம்பேர் பண்ணுறதுக்குள்ளாற படாத பாடு பட்டுடுறோம் நல்லா க்ளாசஸ்ஸு நல்லா புரிகிற மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட்ஸ்ஸு ஈஸியான இது இருந்துச்சுன்னா நீட்டாக படித்து முடிச்சுட்டு போகலாம் இந்த இதுக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளாறலாம் வந்தோனா ரொம்ப இதாக இருக்குது சப்ஜெக்ட்டு ட்ரையாயிருக்குது ஸோ படிக்கிறதுக்குள்ளே ரொம்ப இதாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில பண்ணலாம் அதில் இந்த இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் சிம்ப்பிளான கொஸ்ட்டின்ஸ்ஸு புரிகிற மாதிரி கொஸ்ட்டின்ஸ்ஸு எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதால்தான் பாதிப்பேர் பாருங்கள் மன அழுத்தத்தில் போயிடுறானுங்க பசங்கெல்லாம் இவ்வளோ டஃபாக இருந்து ஐயோ என்ன படித்தும் என்ன இது இருக்குது படித்தும் பாவம் அவங்களுக்கு ரொம்ப இதாயிடுறானுங்க அதால் புரிகிற மாதிரி கேள்விங்க அதெல்லாம் நல்ல சிம்புள்ஸ் கொஸ்ட்டின்னு சிம்பிளா சிம்பிளான சப்ஜெக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோடு சும்மா படித்து படித்து மக்கப்பாக இருக்கக்கூடாது ப்ராக்ட்டிக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் நம்ம ப்ராக்ட்டிக்கல் இது பண்ணுறதுக்கு சும்மா மக்கப் பண்ணிட்டு போய் இது பண்ணுறதுக்கு அது ஒன்றும் சரியில்லை அது வேஸ்ட்டு தான் நம்ம நல்லா படிக்கலாம் நல்லா கொஞ்சம் இது பண்ணிருந்தா ரொம்ப இதாகியிருக்கும் ஸோ படிக்கிறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க அந்த சப்ஜெக்ட்ஸ்ஸு புரிகிற மாதிரி நடத்துணும் புரிகிற மாதிரி இது பண்ணுனோனா நல்லா இருக்கும் நம்மளா படிச்சுட்டு நம்மளா இது பண்ண சொன்னால் நம்ம எங்கே போகிறது சொல்லுங்கள் பாக்கலாம் அதால் கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இது ஈஸி சப்ஜெக்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும்